இங்கே வந்து விவசாயம் செய்கிறாங்க எல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க எல்லாம் நல்லா வருமானம் வந்துருக்குது ஆரணிக்கெலாம் போனோம்னால் பட்டுப்புடவைலாம் செய்யுறாங்க நல்லா கலாச்சாரம் இருக்குது நல்லா இது இருக்குது இங்கே வந்து எந்த யாரும் வெளியூருக்கெலாம் போயிட்டு அங்கெலாம் செய்றதில்லை இங்கே கிராமத்தில் விவசாயம் செஞ்சு நல்லா பிழைக்கிறாங்க நல்லா வருமானமும் உண்டு நல்ல வெளைச்சலும் நல்லா வெளையும் நல்ல அவங்க நல்ல செழிப்பாக இருக்குறாங்க அவங்களுக்கு எந்தவொரு இதுவும் இல்லாமல் கொறை இல்லாமல் நல்லா இருக்கிறாங்கோ இந்த வெ வெளியூருக்கெலாம் போறாங்கள்லை அந்த மாரிலாம் போனதில்ல பட்டுப்பொடவை திருவண்ணாமலைக்கெலாம் போயிருந்தீங்கனால் பட்டு சேலையெலாம் செய்றாங்களே அங்கே போயிட்டு இருப்பாங்கோ இவங்க